என்னுடைய பிறந்த தேதி ஆறு மே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுவத்தி ஏழு என்னுடைய மகனின் பிறந்த தினம் பதினெட்டு நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்தெட்டு என்னுடைய மகள் கார்த்திகாவின் பிறந்த தேதி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் என்னுடைய பத் என்னுடைய திருமண நாள் பத்து ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு மற்றும் மார்ச் எட்டு உலக மகளிர் தினம்